நான் வந்து பார்த்தீங்கன்னா இசை கருவிலாம் அதெல்லாம் எதுவும் வாசிச்சதில்லை ஆனால் வந்து அப்படி வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை கத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படி கத்துக்கணும் கத்துக்கணும்னு நெனச்சி எதை கத்துக்கணுன்னு ஆசைப்படுறேன்னா அந்த வயலின் வாசிக்கணும்னு ஆசைப் படுறேன் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சுச்சுன்னா அதை நான் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பிஜிஎம் மியூசிக் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப் படுறேன் ஏன்னால் நிறைய ரெ ரிங்டோன்ஸ்லலாம் நிறைய பார்த்துருக்கேன் பிஜிஎம் வயலின் சௌண்டு மியூசிக் அதெலாம் நான் பார்த்துருக்கேன் அதெலாம் கேட்கும் போது சிலதெல்லாம் நம்மளே மெய்மறந்து கேட்கற மாதிரி இருக்கும் அப்போது எனக்கு தோணும் இந்தமாதிரி ஒரு மியூசிக் நம்ம பிஜிஎம் நம்ம போடணும் வாசிக்கணும் அப்டினு மியூசிக்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு வயலின் கற்றுக்கணுன்னு ஆசைப் படுறேன் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு மியூசிக் கொடுக்கணுன்னு ஆசைப் படுறேன்